அலோ நாங்கள் ஓவியா பற்றி பேசுகிறோம் பள்ளி பசங்களை பற்றி அதுக்கு முன்னெலாம் நாங்கெலாம் படித்தது வந்து ஆ க ஞ ச மட்டும்தான் படித்தோம் எங்களுக்கு மூணாவது அஞ்சாவது வரைக்கும் ஆ க ஞ ச தமிழ் மட்டும்தான் தெரியும் இப்போ இருக்கிற பேர பசங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாமே கற்றுக்குதுங்க எல்லாமே படிக்குதுங்க நிறையா அதுங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க டீச்சரு நல்லா படிக்குதுங்க அதுங்களுக்கு அந்த மாதிரி இப்போ வந்து பாதுகாப்பும் நிறையா தேவைப்படும் பாதுகாப்புன்னுனாக்கால் அதுங்களை வந்து இப்போ வந்து பிள்ளைய பிடிச்சினு போகிறான் படிக்கிற பிள்ளைங்கள தனி ஒரு வீடு இருக்குது கொள்ளுமோடுலனால் அந்த பிள்ளைய வந்து பிடிச்சினு போவது படம் படம் இப்போ வந்து நிறையா படம் வரையுதுங்க நல்லா பாடசாலைக்கு நல்லா போகுதுங்க நல்லா படிக்குதுங்க பிள்ளைங்க நல்லா கருத்தாக இருக்குதுங்க அப்பா அம்மாவுக்கு அதுங்கள் சொல்லித் தரும் போலிருக்கு அந்த மாதிரி கருத்தாக பேசுதுங்க பிள்ளைங்க படம் வரையுதுங்க இப்போது வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வைச்சாங்கன்னால் டீச்சரு அதை எவ்வளோ மேண்டிலும் படி அதை கற்றுக்குதுங்க மேடை ஏறி நல்லா அதுக்கு தகுந்த மீசிக் போட்டு நல்லா ஆடுதுங்க பிள்ளைங்க அவ்வளோ முன்னேறுது